இப்போ எனக்கு பிடிச்ச கேம்ன்னால் ப்ரீ ஃபயர் தான் நான் விளையாடுவேன் அந்த கேமை பொறுத்த அளவுக்கு அதில் நிறைய கன் இருக்கும் ஸ்கின் இருக்கும் அப்புறம் க்லோவாலாம் இருக்கும் அந்த கேம் தான் நாங்கள் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம் அந்த கேம் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை நிறையா பசங்க எல்லாருமே அந்த கேம் தான் விளையாடுவாங்க ஏன்னா அந்த கேம்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கேமில் வந்து ரூம் கார்டு இருக்கும் ரூம் மேட்ச் விளையாட்லாம் அதில் ட்ரைனிங் போகலாம் தெரியாத பசங்களையும் நம்ம அதில் கூப்பிட்டுக்கலாம் டீம் போட்டு விளையாட்லாம் அதில் நம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பெல்லாம் ஒரு டீமாக விளையாடலாம் நமக்கு பிடிக்காதவங்களல்லாம் ஒரு டீம் போட்டு விளையாடலாம் அவங்கெல்லாம் நம்ப சுடலாம் அந்த கேம் மூலிமா அதனால்தான் அந்த கேம் எல்லாருக்கும் பிடிக்குது அதை ரூம் கார்டு இருக்குது எல்லோ கார்டு இருக்கும் க்ரீன் கார்டு இருக்கும் ரெட் கார்டு இருக்கும் அப்புறம் கன் வந்து நிறைய கன் இருக்கும் கோப்ரா இருக்கும் மேக்ஸ் இருக்கும் எயிட்டின் இருக்கும் இதில் எல்லா கன்னுமே இருக்கும் ஏகே ஃபார்ட்டி சவென் இருக்கும் அந்த கன்னுலாம் பார்க்கவும் இன்ட்ரஸ்டாக இருக்கும் சுடவும் இன்ட்ரஸ்டாக இருக்கும் அதில் வந்து நிறையா கன்ஸ்கின்லாம் இருக்கும் அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லனும்னால் டைமண்ட் அதெல்லாம் வந்து நிறையா நமக்கு கிடைக்கும் அதில் ரிவார்டு கொடுப்பாங்க அடிக்கடி டைமண்ட் இருந்தால் தான் நமக்கு அந்த கேமில் வந்து எல்லாமே இன்ட்ரஸ்டாக இருக்கும் நம்ம வந்து விளையாடும் போது அதை கவனமாக விளையாடணும் நம்ம வந்து எதிரி யாராச்சும் நம்பள வச்சு லாக் பண்ணிட்டாங்கனால் அப்புறம் நம்மளோட டைமண்ட்டை மைனஸ் பண்ணிறுவாங்க கம்பெனியில் இருந்து அப்புறம் நம்ம மறுபடியும் டாப்அப் பண்ணணும் டைமண்டுக்கு தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் அவங்களே ஆஃபர் கொடுப்பாங்க அதிலிருந்து ட்ரஸ் கன்ஸ்கின்னு அதெல்லாம் வந்து அவங்களே நமக்கு அதிலிருந்து ஆஃபரில் கொடுத்துடுவாங்க ஃப்ரீயாக சில டைம் அதுக்காக நம்ம டைமண்ட் டாப்அப் பண்ணி எடுக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த கேமை பொறுத்த அளவுக்கு ஆனால் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் சொல்லப்போனால் அது பப்ஜியோட இன்னொரு கேம் மாதிரி இருக்கும் இந்த கேமை பொறுத்த அளவுக்கு கரீனான்ற கம்பெனி தான் இந்த கேம் வந்து லான்ச் பண்ணுறாங்க அவங்க விட்ற கேம் தான் இது இந்த கேம் பொறுத்த அளவுக்கு நம்ம பசங்களுக்கு சின்ன பசங்க எல்லாரும் அந்த கேம் தான் விளையாட்றாங்க அதுவும் பொதுவாக கன்ஸ்கின்னால் இது எல்லாருக்கும் பிடிக்கும் அதில் வந்து க்ரீன் கலர் இருக்கும் அப்புறம் எமோஷ் எமோட்லாம் நிறையா இருக்கும் ரோஸ் எமோட் கன் எமோட் அப்புறம் கொடிக்குத்துகிற எமோட் அதெல்லாம் நல்லா இருக்கும் அது வந்து எதுக்கு எமோட்னால் நம்ப எதிரியை வந்து நம்ம டெஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வந்து நம்ப எமோட்டை போட்டு நம்ம வெற்றியை காட்டுறத்துக்காகத்தான் அந்த எமோட்டை அங்கே வச்சுருக்காங்க அதனால்தான் கொடி குத்துகிற எமோட் ரோஸ் எமோட் வந்து நம்ம கூட கேர்ள்ஸ் யாராச்சும் ப்ளே பண்ணாங்கானால் அவங்க இடத்துல வந்து நம்ம ரோஸ் எமோட் வைக்கிறதுக்காக ரோஸ் எமோட் கொடுத்திருக்காங்க அதில் கன்ஸ்கின்னை பொறுத்த அளவுக்கு எதுக்குன்னால் நமக்கு லெவல் டே டேமேஜ்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக கன்ஸ்கின் கொடுத்திருக்காங்க பொதுவாக கன்ஸ்கின் எதுக்குன்னால் இப்போவந்து நம்ம ஒரு கன்ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஹண்ட்ரட் இருக்குன்னால் அதுக்கு கன்ஸ்கின்னை வச்சு டேமேஜ் மேலே மேலே ஏற்றலாம் அதுக்காக தான் டேமேஜ் கொடுத்திருக்காங்க கன்ஸ்கின்னை பொறுத்த அளவுக்கு அப்போ க்லோவால் என்றது வந்து அதுக்கு நமக்கு அடிப்படாமல் இருக்கறத்துக்கு வந்து தடுக்கிற மாதிரி அது நம்ம திடீர்னு நம்மளை பின்னாடி இருந்த ஒருத்தங்க சுடுறாங்கன்னா நம்ம க்கலோவால் போட்டு தப்பித்துக்கலாம் அதுக்கு தான் க்லோவால் அதிலேயே ஒன் டாப் இருக்கு டபுள் டாப் இருக்கு ஒன் டாப் வந்து நம்ம எதிரியை வந்து நம்ம தூரத்தில் இருந்து சுடுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஒன் டாப் டபுள் டாப்ன்றது எதிரி வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா அது சுட பண்ணுறத்துக்கு அதில் ஸ்கோப் இருக்குது ஃபோர் எக்ஸ்சு எயிட் எக்ஸ்சு அப்புறம் டூ எக்ஸ் ஸ்கோப் வந்து நம்ம எதிரி எவ்வளோ தூரத்தில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ப ஸ்கோப் போட்டு அடிக்கணும் அவங்களை ஆக்சுவலாக சுடுறது அது ஏகே ஃபார்ட்டி சவென் கன் நல்லா இருக்கும் சுடுறத்துக்கு அப்புறம் கோப்ரா மேக்ஸ் இருந்தால்தான் நம்ம அந்த கேமுக்கு நம்ம வச்சுருக்குறது ஒரு கெத்து இல்லைனா கோப்ரா மேக்ஸ் தான் அதில் முக்கியமானது ஃபுல் லெவலில் இருக்கும் அதுதான் ஹையில் அந்த லெவல் தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் பொதுவாக பசங்களுக்கு ஆனால் கோப்ரா மேக்ஸ் மட்டும் பொதுவாக நம்ம ஐயாயிரம் டைமண்ட் வரைக்கும் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அந்த கேமில் அந்த கேமில் வந்து ஐயாயிரம் டைமண்ட் செலவு பண்ணி கோப்ரா மேக்ஸ் எடுத்தோன்னா அதுக்கும் தனியாக கன்ஸ்கின் வைக்கணும் நம்ம ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம வெளி ஊரில் இருந்து யாரா மேட்ச் போட்டாங்கன்னா நம்ம கொடுத்துட கூடாது ஏன்னால் நம்பள அவங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டோனால் நம்ம ரூம் மேட்ச் கூப்பிடறாங்க நம்ம தோற்றுட்டா நம்ம ஐடியை அவங்க வாங்கிடுவாங்க அதனால அவங்கள்கிட்ட பாஸ்வேர்டு அதிகமாக கொடுக்க கூடாது நம்ம ரூம் மேட்ச் எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறது தான் அந்த ரூம் மேட்ச் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடுறது தான் அந்த இது ரூம் மேட்ச்ன்றது நம்ம ஏரியா பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாட்லாம் அதே மாதிரி ரூம் கார்டு போட்டோன்னா நம்ப ஃப்ரெண்ட்ஸ் எதிரி வந்து நம்ம ரெண்டு டீம்மாக இருப்போம்ல எப்பவுமே கேங்காக அந்த மாதிரி நம்ம எதிரிங்களை வந்து அங்கே அவனுங்க ஒரு டீமாக நம்ம ஒரு டீமாக இருக்கலாம் அவனுங்க டீமில் அவங்க டீமுக்கும் நம்ம டீமுக்கும் வார்ராக இருக்கும் நம்ப வந்து அவங்க ஆளுங்களை சுடலாம் அவங்க நம்ம ஆளுங்களை சுடுவாங்க அதுதான் அந்த கேம்மோட ரூம் ரூம் மேட்சுனா ரூம் கார்டன்றது ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்கிற அவங்க கார்டு அதிலேயே க்ரீன் கார்டு ரெட் கார்டு எல்லோ கார்டு மூணு கலரில் இருக்கு அது அந்த மூணு கார்டுக்கும் நம்ப டாப்அப் பண்ணி தான் அந்த இது எடுக்கணும் அதே மாதிரி ட்ரஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம அதில் நிறையா ட்ரஸ் எடுக்கணும் அது வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுப்பாங்க சில டைம்லாம் நம்ம வந்து டாப்அப் பண்ணும் போது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நம்ம டைமண்ட் தான் நம்ம நிறையா வச்சுருக்கணும் பொறுத்த அளவுக்கு